நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு என்ன இடைவெளினா இப்போ நம்ப நாங்களும் ஒர்க் பண்ணுறது கிராமந்தான் இப்போ நம்ப பிள்ளைங்க வந்து நம்மளோடு ஒரு ஆர்வமாக ஒன்று இணைஞ்சு இருப்பாங்க நம்ப எது சொன்னாலும் கிராமத்து பிள்ளைங்க ரொம்ப பாசமாக நம்ப மேல் இருக்கும் ஒரு நேரம் நம்ம இது பண்ணால் கூட அடுத்த நேரம் ஒடியாந்து டீச்சர் நல்லா பேசுங்க நகர்புறத்தில் வந்து அந்த பாசமான பிள்ளைங்களும் இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க மற்றபடி கொஞ்சம் டீசென்ட்டாக ஒரு இதாக இருப்பாங்க எங்கள் கிராமத்தில் வந்து சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் காட்டு வேலைக்கு போயிடுவாங்க வருவாங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்காமலும் இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்பளும் கொஞ்சம் ஆர்வமாக பிள்ளைங்க மேல் பாசம் வெச்சோம்னால் பிள்ளைங்க நம்ம மேல் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நம்பளும் கொஞ்சம் நல்லா பிள்ளைங்க மேல் பாசம் வெச்சு அவங்களை பார்த்துக்கலாம் நகர்ப்புறத்தில் வந்து கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் மிடுக்கா ஒரு இதாக இருக்குங்க அந்த பிள்ளைங்கலாம் வேனில் தான் போகணும் வரணும் அப்படின்னு நினைக்குங்க கிராம பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்து வீட்டில் நடந்து வந்தால் பள்ளிக்கூடம் வந்துடும் அவங்க நல்லா டிரஸ் பண்ணணும் அப்படி இப்படி எங்கள் கிராமப்புறத்து பிள்ளைங்களையும் பார்க்குங்க ஆனால் நம்ப மேல் கிராமப்புற பிள்ளைகளுக்கு தான் பாசம் அதிகமாக இருக்கும் நகர்புறத்து பிள்ளைகளை விட என்னோடைய அனுபவத்தில் கிராமப்புற பிள்ளை பிள்ளைகள்னால் பள்ளிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகர்புறத்து வந்து ரொம்ப எனக்கு ஈடுபாடு இல்லை கிராமம்ன்னா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு இதுதான் ஒரு சீக்கரம் பிள்ளைங்க வீட்டுக்கும் போயிடுங்க ம நகர்புறம்னால் தூரம் போய் படித்திட்டு வந்து களைப்பாக இருக்குங்க வீட்லியும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அம்மா அப்பாவுக்கும் கிராமம்னால் நடந்து ஓடிட்டு வீட்டுக்கு வர தூரம் தான் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கும் அந்த வீட்டுக்கு வந்தோம்னால் டக்குனு சாப்பிட தோணும் பிள்ளைகளுக்கு டக்குனு எதாச்சு செஞ்சு கொடுக்கலாம் நகர்புறத்து பிள்ளைங்க தூரமாக போயிட்டு வந்து படித்திட்டு அங்கே திரும்பி டூஷன் படித்திட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே இங்கே சாப்பாடு அதே மறந்துடும் அவங்களுக்கு ரொம்ப டையார்டாக படுத்துடுங்க பிள்ளைங்களுக்கு உடல் நலமும் வீணாகிடும் கிராமத்தில் ஒரு ஆர்வமாக நல்லா காற்று வாங்கிகிட்டு பிள்ளைங்க சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு அதனால் கிராமப்புற பிள்ளைங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நடக்கிற தூரமாக இருந்தால் கூட பிள்ளைங்க வந்து ஒரு ஆர்வமாக விளையாடவும் நல்ல மைதானம் இருக்கும் அந்த பள்ளிகளில் ஒரு ஆர்வமாக நல்லா இருக்குங்க பிள்ளைங்களும் சந்தோஷமாக கிராமத்து பிள்ளைகள்குள்ள ஓடியாடி விளையாண்டு மனசு சந்தோஷமாக வெச்சுக்குங்க என்னுடைய கருத்து அது தான்